சிறப்புத்திறமை அப்படின்னு நீங்கள் என்ன என்னன்னு கேட்டீங்கனா நிறைய திறமைகளை வளத்திருக்கேன் அதாவது கணினியில் ஆன்லைனில் என்னென்ன எது எது பண்ணலாம் அதாவது இப்போ அரசாங்கத்து மூலியமாக எல்லாம் வந்து கணினி மயமாக்கப்பட்டது தான் அது எப்படி வந்து நம்ம வந்து கணினி மூலியமாக மற்றவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறது அதை ஃபுல்லாவுமே நான் கற்றுக்கிட்டேன் அதுபோக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டீஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸு டான்ஸு அந்தமாதிரி வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் கம்ப்யூட்டரில் என்ன கற்றுக்கிட்டீங்க கணினியில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கணினியை பொருத்தளவு வந்து முன்னாடி தெரிஞ்சதை விட இப்போ நான் வேலைக்குப் போனதுக்கப்பறம் கணினியைப் பற்றி முழுக்க முழுக்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன யார் எது கேட்டாலும் நான் எல்லாம் சொல்லித் தர்ற மாதிரியும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரியும் ஒரு மனப்பக்குவத்துக்கு நான் வந்துவிட்டேன் அதனால என்னோட திறமை இன்னும் வளர்க்க தான் செய்கிறேன் தவிர அதைவிட கீழே நான் இறங்க செய்யலை